புகைப்படம் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று பெரும்பாலும் வந்து நான் டிஎஸ்எல்ஆர் கேமராவை பயன்படுத்தி தான் புகைப்படம் எடுப்பேன் டிஎஸ்எல்ஆர் கேமராவை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கும்போது நம்மளால் ஒரு துல்லியமான புகைப்படங்கள் நம்ம வந்து எடுக்க முடியும் ஏன்னா வந்து டிஎஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து நிறையா செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது அதை பயன்படுத்தி வந்து நம்மளால வந்து நல்லா சிறந்த போட்டோக்கள் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் வந்து நான் வெளிய போகும்போது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவை என்னால் எடுத்துட்டு போக முடியாது அந்த சமயத்தில் வந்து நான் என்னோட கைப்பேசியை பயன்படுத்தி வந்து நான் வந்து புகைப்படம் எடுப்பேன் டிஎஸ்எல்ஆர் கேமரா அளவுக்கு இப்போது சிறந்த புகைப்படம் வரலைனாலும் கைபேசியில வந்து ஓரளவுக்கு நல்லா புகைப்படங்கள் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் ஒரு வாட்டி நான் வந்து பார்க்குக்கு போயிருந்தேன் அப்படி பார்க்குக்கு போகும்போது அங்கே வந்து நுழைவு கட்டணம் வந்து செலுத்த வேண்டியது இருந்துச்சு நான் நுழைவு கட்டணம் செலுத்திட்டு நான் வந்து உள்ள போகுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன் அப்படி உள்ள போகும்போது வந்து அந்த பார்க்கில் கேட்டுல இருந்தவங்க வந்து என்னை நிறுத்தி வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கும் வந்து நீங்கள் வந்து நுழைவு கட்டணம் கட்டணும் அப்படின்ட்டாங்க உடனே எவ்வளோன்னு கேட்டால் அந்த வில வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால வந்து என்னால் வந்து நுழைவு கட்டணம் கட்ட முடியாதங்காட்டி என்னோட டிஎஸ்எல்ஆர் கேமராவ வந்து வெளியவே என்னுடைய கார்ல வந்து வச்சிட்டு நான் உள்ள போய்ட்டேன் உள்ள போய் பார்க்கும்போதுதான் நிறையா அழகான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு நிறையா செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே இருந்துச்சு டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துட்டு வந்திருந்தா அதையும் என்னால் வந்து புகைப்படம் எடுத்துருக்க முடியும் அந்த நேரத்தில் வந்து என்னால் வந்து அந்த கேமராவை பயன்படுத்த முடியலை அதனால வந்து என்னுடைய கைப்பேசியயை பயன்படுத்தி வந்து நான் நிறைய புகைப்படங்கள் எடுத்தேன் இந்த மாதிரி புகைப்படங்கள் எடுத்ததை வந்து நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறந்த புகைப்படம் வந்து நான் எனக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவிலிருந்துதான் கிடைக்குது ஆனால் டிஎஸ்எல்ஆர் கேமராவை வந்து என்னால் எல்லா இடத்துக்குமே எடுத்துட்டு போக முடியலை அதனால வந்து அப்பேருபட்ட இடத்துல எல்லாமே வந்து நான் என்னுடைய கைப்பேசியை பயன்படுத்தி புகைப்படம் எடுப்பேன் ஸோ அதிகப்பட்சம் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவ பயன்படுத்துகிறத விட நான் என்னுடைய கைப்பேசியை பயன்படுத்திதான் வந்து நிறைய புகைப்படம் வந்து எடுத்துட்டு வந்துட்டிருக்கேன்